இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு ஏழு மூன்று ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பன்னிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐந்து பன்னிரெண்டு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு